ஹலோ குட் ஈவ்னிங் மா நீங்கள் யார் யூஜி ஃபைனல் இயர் படிக்கிறீங்களா எங்கள் காலேஜில் ம் சொல்லுங்கம்மா எதனா ஸ்டடிஸில் எதா ப்ராப்ளமா இல்லை ஸ்டாஃப்ஸ் எதாவது சொல்கிறாங்களா கேண்டீன்லேயா ஹாஸ்ட்டலில் இருக்கீங்களா இல்லை ம் சொல்லும்மா என்ன ப்ராப்ளம் ம் என்னப் பண்ணுறாங்க என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு அதில்

அப்புறம்

ம் அப்படி யார் சொல்கிறது யார் அது அந்தத் தோசைக்கு மாவு கொடுக்கறதில்ல ஸ்டாஃப் சொல்கிறாங்களா இல்லை அங்கே கேண்டீன் ஓனர் சொல்கிறாங்களா

நீங்கள் உங்கள் இன்சார்ஜ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணீங்களா என்ன சொன்னாங்க

அதுக்கப்புறம் எந்த ரெஸ்பான்ஸும் கொடுக்கல அவங்கள அவங்கக் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி எத்தனை நாள் ஆச்சு பத்து நாள் ஆச்சு ஆ ஓகேம்மா அது வந்து என் காதுக்கு வரல நான் வந்து இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல அதுக்கான ஆக்ஷன் நான் எடுக்கறேன் உங்களுக்கு ப்ரேக் ஃபாஸ்ட்டு லன்ச் எல்லாம் கரெக்டாக வரும் டின்னரும் கரெக்டாக வரும் உங்களுக்கு ஓகேங்களா நீங்கள் எதுவும் இது பண்ணிக்காதீங்க நல்லாப் படிங்க ஸ்டடிஸில் எதாவது ப்ராப்ளம் இருக்கா உங்களுக்கு ஆ அதெல்லாம் கரெட்டாக போகுதுங்களா ஸ்டடிஸில் எந்த ப்ராப்ளம் இல்லை தானே ம் இதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ஃபுட்டு கரெக்டாக நாங்கள் பண்ண சொல்கிறோம் நீங்கள் அதை எதுவும் மைண்டில் வச்சிக்காதிங்க நல்லாப் படிங்க ஆ நான் பார்த்துக்குறேன் ஆல் த பெஸ்ட் மா ம் ஆ ஓகே